பைக் ஓட்டுறதுங்கிறது எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சி அதுவும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சி எடுத்தவொடன்னே வேகமாக போகிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அதை அந்த அதில் வந்து அனுபவப்பட்டால் தான் அவங்களும் அதை புரிஞ்சிக்கிறாங்க அந்த அதனோட விபத்து என்னென்னு வந்து தெரிஞ்சிக்கிறாங்க எடுத்தவொடனே வந்து வேகமாக போகிறத விட ரொம்ப தூரம் போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும் நார்மல் ஸ்பீடுனா நார்மல் ஸ்பீடு ஒரு ஐம்பதுனா ஐம்பது அது தான் அதுக்கு மேலே போனாவே நமக்கு தான் ஆபத்து திடீர்னு வந்து சடனாக வந்து வண்டி குறுக்க வரும் ஒரு நாய் குறுக்க வரும் எது வேணாலும் வரலாம் நாம அதனால வேகமா போனோம்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்டி சடனா பிரேக் போட்டாலும் நாம தான் நம்ம உடல்நிலைக்கு தான் பாதிப்பாகும் நம்ம பைக்குக்குது தான் பாதிப்பு பாதிப்பாகும் அப்படி இருந்தும் நம்ம மெயினாக வந்து ஹெல்மெட் போட்டுக்கணும் ரொம்ப லாங்க் ட்ராவல் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்புறம் மொம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மொபைல் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டவே கூடாது இது ரெண்டுமே வந்து ஹெல்மெட் போடுறது கண் கம்பல்சரி மொபைல் மொபைல் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அதுவும் கம்பல்சரி இது பண்ணணும் மெயினாக வேகமாகவும் போகக்கூடாது நார்மல் ஸ்பீடில் போனோம்னால் எவ்வளோவு யார் குறுக்க வந்தாலும் நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் வேகமாக போனோமுன்னா பைக் கண்ட்ரோல்ல தான் நாம் இருப்போம் நான் நம்ம சொல்கிற மாதிரி பைக் கேட்காது இதெல்லாம் செஞ்சோம்னால் மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் விபத்தை வந்து தவிர்க்கலாம்